சார் நீங்கள் மணி கைடா சார் சார் நாங்கள் சிவகங்கையில் இருந்து கற்பக விநாயகர் கோயிலுக்கு போகணும் சார் கைட் பண்ண முடியுமா சார் உங்களால் அடுத்த வீக் சார் அடுத்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக் சார் ஓகே சார் ஓகே சார் நாங்கள் ஃபேம்லியாக வரோம் சார் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு வரணும் சார் நீங்கள் ஓகே சார் சார் இப்போ வந்து சாப்பாடுலாம் வந்து நாங்கள் ஆனியன் பூண்டு இல்லாமல் தான் சார் சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு இருக்க ஹோட்டல் உங்களுக்கு தெரியுமா சார் எதனா ஓகே சார் சார் உங்கள் அதே மாதிரி ஸ்டே பண்றதுக்கு ரூம்ஸ்லாம் எதனா கிடைக்குமா சார் ஓகே சார் ஓகே சார் ரூம்ஸ்லாம் எப்படி சார் கிளீனாக நீட்டாக இருக்குமா சார் ஏசி ரூமு வேணும் சார் ஃபுல்லாகவே எங்களுக்கு சார்ஜஸ்லாம் எவ்வளோ சார் பே பண்றாங்க உங்களுக்கு என்ன அட்வான்ஸ் எதனா பே பண்ணுமா சார் உங்களுக்கு எவ்வளோ சார் ஃபீசு ஓகே சார் எல்லாமே சேர்த்தா சார் ஹோட்டலுக்கு எல்லாமே கூட்டு போயி கூட்டு வருவிங்களா சார் நீங்களே ஓகே சார் இப்போ கோயில் ஃபுல்லாக அப்போ நீங்களே பார்த்துப்பிங்களா சார் கோயிலுக்கு உள்ளே கூட்டு போயி கூட்டு வரது எல்லாமே சரி சார் ஓகே சார் நியரஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கால் பண்றோம் சார் உங்களுக்கு என்ன அட்வான்ஸ் வேணும் பே பண்ணி விடுறேன் சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே தேங்க் யூ